சமூக ஊடகங்களில் வந்துட்டு போடுறதுக்காக நடன வீடியோ வந்துட்டு நிறைய பேர் எடுத்து அது போட்டுட்டு இருக்காங்க நாங்கள் போடுவது கிடையாது நிறைய பேர் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க அதில் என்ன சந்தோஷம் அப்படினா நிறைய பேருக்கு அது பிடிச்சு இருக்குது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுறீங்க சூப்பராக ஆடுறீங்க இன்னும் நல்லா ஆடுங்கள் அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க நிறைய லைக் வரும் அமௌண்ட் வரும் இப்போது யூடூப்பில் போட்டோம் அப்படினா இதனால அவங்க ரொம்ப ஹாப்பி ஆவாங்க நிறைய பேருக்கு அவங்களோட டான்ஸ் பிடிச்சு இருக்கிறதுனால யாருக்காக இருந்தாலும் அது ரொம்ப பிடிக்கும் நம்ம கிட்டே இருக்க ஒரு விஷயம் இன்னொருத்தங்களுக்கு பிடிக்குதுனா ஸோ ஒருத்தன் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க நல்லா ஆட்றீங்க அப்படினு ஸோ நிறைய பேர் யூடூப்பில் போட்டுட்டு இருக்காங்க டான்ஸ் ஆடி வீடியோஸுலாம்